ஆமாங்க நான் ஹௌஸ் ப்ரோக்கர் தான் பேசுகிறேன் நீங்கள் யார் ஆ கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் ஆ டபுள் பெட் ரூம் வீ வீடு போதுமா மாடி வீடாக இருக்கணுமா அந்த மாதிரி சொல்லுங்க ஆ சரிங்க அந்த மாதிரி வீடு இருக்குது என்கிட்ட காட்டவா உங்களுக்கு ஆ கண் எல்லாம் வசதியும் இருக்குதுங்க தண்ணி வசதி கா நல்ல காத்தோட்டமாக இருக்குது சுற்றி வயல்வெளி இருக்கும் நீங்கள் நல்ல ஜாலியாக உங்கள் குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கலாங்க எல்லா வசதியும் இருக்குது ஸ்கூல் வந்து நீங்கள் நடந்து போகிற தூரம் தான் ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருக்குது பஸ்ஸு வசதியும் இருக்குது பஸ்ஸு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஏரியாவில் பஸ்ஸு வரும் உங்கள் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லைங்க நீங்கள் தாராளமாக வரலாம் எல் ஜென்ரேட்டர் வசதியெலாம் இருக்குது கரண்டெலாம் நீங்கள் அவ்வளோ அடிக்கடிலாம் ஆஃப் ஆகாது ஏதாவது பிரச்சினனா மட்டும் தான் கரண்டு போகும் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாம் வசதியும் இருக்குது இப்போ தான் புதுசாக நெட் ஒர்க்கு ப்ராபளமெலாம் சரி பண்ணிணாங்க நீங்கள் எதைப் பற்றியும் கவலைப்பட வேணாங்க நீங்கள் தாராளமாக வந்து அதை வந்து பார்த்து நீங்கள் தங்கலாம் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் கொடுத்துருங்க அப்புறம் மாதம் மாதம் வீட்டு வாடகை வந்து மூவாயிரம் கொடுத்துருங்க

ஏங்க ஐம்பதனாயிரமாவே கம்மியான அமௌன்ட் தான் எல்லாம் வசதியோடு இப்படி ஒரு வீடு உங்களுக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டிங்கனா இந்த மாதிரி ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சீக்கிரம் புக் பண்ணிவிடுங்க சரி நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுகிறேன்